வணக்கம் தனியாக பயணம் செஞ்சுருக்கேன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா என்னோட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பதிவு பண்ணுறதுக்கு என்னோட படிப்பை வந்து பதிவு பண்ணுறதுக்கு சென்னை சென்னைக்கு வந்து நான் வந்து தனியாகவே பயணம் செஞ்சேன் பஸ்ஸில் அந்த தனியாக அந்த பேருந்தில் போகும்போது எனக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது ஏன்னா எப்படி ஒரு தெரியாத ஊருக்கு அதுவும் சென்னைக்கு போய் நம்ம தனியாக யாரும் துணை இல்லாமல் எப்படி போவோமோன்னு எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருந்தது அதுக்கப்புறம் நான் மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நான் சென்னைக்கு வந்து பயணம் மேற்கொண்டேன் அப்போ வந்து பார்த்திங்கனா தனியாக பஸ்ஸில் போகிறதுனால கொஞ்சம் பயமாகவும் இருந்தது ஏன்னா முதல்முறையாக சென்னைக்கு போகிறோமே அதுவும் யாருடைய துணையும் இல்லாமல் சென்னைக்கு போகிறோமே நினைக்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது அதுக்கப்புறம் அதில் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா அந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கனா உள்ளத்தை அள்ளித்தா அந்த படம் வந்து போட்டுருந்தாங்க அந்த படம் வந்து போடவும் என்னோட தொண்ணூறுகளில் பார்த்த அந்த படம் பார்த்ததுல எனக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது இப்போக்கூட அந்த படத்தை பார்க்கும்போது அந்த பயணம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகத்தை படுத்திக்கிட்டே இருக்குது சென்னை போய் நம்ம முதல்முறையாக வந்து என்னோட படிப்பை வந்து வேலைவாய்ப்பு அலுவகத்தில அலுவலகத்தில் பதிவு பண்ணேன் தனியாக பயணம் பண்ணேன் அப்படின்னு நான் நினைக்கும்போது அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த என்ன சொல்கிறதுன்னு தெரில அந்த உணர்வுகள் வந்து இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பயணம் அது சென்னைக்கு போகும்போது எப்படி போகணும் எனக்கு எந்த பஸ்ஸு ஏறணும் எந்த பேருந்து ஏறணும் அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது நானே அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டுக்கேட்டு எந்த பஸ்ஸு அங்கே போகும் வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு கரெக்டான தூரம் எவ்வளோ அதலாம் கேட்டுக்கேட்டு நானே போனேன் அதெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது ஏன்னா தெரியாத ஊரில் அதுவும் பெரிய ஊரில் வந்து நான் தனியாக என்ன வந்து நான் போகிற அளவுக்கு என்னோட மனதைரியத்தை வளத்துக்கிட்டு அந்த ஏஜில் வந்து நான் போனேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்குது அந்த கொஞ்சம் பரவாயில்லன்னும் தோணுச்சு அதனால வந்து அந்த பயணம் தனியாகவே சென்னைக்கு போனது வந்து ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னு தெரில நான் கொஞ்சம் பரப்பரப்பாகவும் இருந்தது அதே சமயம் மன தைரியமாகவும் வரவச்சுக்கிட்டு அந்த பயணத்தை மேற்கொண்டு அந்த பயணத்தை போய்ட்டு நான் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போய் என்னோட படிப்பு சம்மந்தப்பட்ட சில பதிவுகள்லாம் வந்து அந்த பதிவுகளில் விட்டுட்டு அப்படியே மெரினா மெரினா கடற்கரைக்கு போனேன் மெரினா கடற்கரைக்கும் போகும்போதும் அதுவும் நாங்கள் வந்து அங்கே பார்த்திங்கனா தனியாக தான் என்னோட வாழ்நாள்ல முதல் முதலில் தனியாக அவ்வளோ தூரம் போய் தனியாகவே போய்ட்டு என்னோட வேலைலாம் முடிச்சுட்டு அப்புறம் தனியாக வந்து பயணம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தது வந்து ஒரு மிகுந்த நிறைவை கொடுத்துது அந்த நிகழ்வு வந்து எனக்கு சுவாரஸ்யமாக மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு என்னோட வாழ்நாள்ல வந்து மறக்கவே முடியாது நான் என்னோட நண்பர்கள் கிட்டேக் கூட சொல்வேன் நான் தனியாக தான் மச்சான் சென்னைக்கு போனேன் வேலைவாய்ப்பு அலுவகத்தில் வந்து பதிவு பண்ணேன் நீங்கள்லாம் என்னடா யார் யாரையோ கூட்டு போகிறீங்க நான்லாம் வந்து தனியாக தான் போனேன் அப்படின்னு சொல்லுலம்போது அந்த நண்பர்களே ஆச்சரியப்பட்டாங்க எப்பிட்ரா நீ தனியாக போனே எப்படி உனக்கு மனதைரியம் வந்ததுன்னு கேட்டாங்க நான் ஏதோ எனக்கு மனதைரியம் எப்பயுமே சின்ன வயசுலேருந்தே இருக்குடா அதனால நான் தனியாக போய் வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு சென்னைக்கு போனது எனக்கு பெரிய விஷயமா தெரியலை இப்போது அப்படின்னு சொல்லியிருந்தேன்